தொண்டைவலி குணமாக உங்களுக்கு கிராம பயன்படுத்தும் சில வீட்டு வைத்தியம் துளசி கற்பூரவள்ளி சுக்கு மிளகு திப்பிலி ஆகியவற்றில் கிராமப்புறத்தில் தொண்டைவலி போகுவதற்காக பயன்படுத்தும் கொரோனா காலத்தில் சில வீட்டு வைத்தியம் பார்த்து துளசி திப்பிலி மிளகு ஆகியவற்றை ப பயன்படுத்தி உள்ளோம் தொண்டைவலி குணமாக தொண் தலை கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும் இஞ்சி பட்டை கிராம்பு மிளகு ஆகியவற்றை பயன்படுத்தி நாங்கள் கிராமப்புறத்தில் யூஸாக இருக்கும் கொரோனா காலத்தில் யூஸ் ஆக தொண்டைவலி குணமாக ஆ ஆவி காய்ச்சல் வரும் அந்த சமயத்தில் ஆவி பிடிப்போம் சில வீட்டு வைத்தியம் பாட்டி வைத்தியம்லாம் பார்த்து யூஸ் ஆக இருக்கும்

என்ன பேசுகிறேன்னே தெரியலை குழந்தைங்களுக்கு இஞ்சி சுக்கு மிளகு எல்லாேருக்கும் வெச்சு கொடுப்போம் தொண்டைவலி வந்து ஒரு கப்பு கொடுத்தோன்னா தொண்டைவலி போய்விடும் தொண்டைவலி வந்து குணமாகிடும் பாட்டி வைத்தியம் வந்து யூஸ் ஆக இருக்கும்